வணக்கம் நான் வந்துவிட்டு எப்போது மொதல் மொதலில் நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டேன் அப்புடினா வந்துவிட்டு நான் வந்துவிட்டு நாலாவது படிக்கும் போது வந்துவிட்டு நான் வந்துவிட்டு நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டேன் எனக்கு நீச்சல் சொல்லி கொடுத்தது யாருனா வந்துவிட்டு என்னுடைய வந்துவிட்டு அப்பா தான் வந்துவிட்டு எனக்கு வந்து நீச்சல் சொல்லி அடிக்க வந்துவிட்டு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு ஆரம்பத்தில் தண்ணீரை பார்க்குறப்ப பயம் இல்லை ஆனால் கீழே உள்ளே எறங்கி நீந்தும் போது வந்துவிட்டு ஒரு சின்ன பயம் இருந்துச்சி அந்த பயத்தினால வந்துவிட்டு நான் வந்துவிட்டு கத்தவும் ஆரம்பிச்சுட்டேன் இல்லை எனக்கு வேண்டாம் என்னை வந்துவிட்டு கூட்டிட்டு போங்க அப்புடின்ற மாதிரியும் வந்துவிட்டு நான் வந்துவிட்டு பேச ஆரம்பிச்சுட்டேன் என்னுடைய பயத்தை போக்கணும் அப்புடின்ட்டு வந்துவிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா என்னை வந்துவிட்டு சரி பரவாயில்லை வா அப்படின்னு சொல்லிவிட்டு பக்குவமாக வந்துவிட்டு கீ கீழே இருந்து படி வழியா கையை பிடிச்சி மேலே கூட்டிட்டு போய்ட்டு கிணத்துல தான் நான் அடிக்க கற்றுக்கிட்டேன் கிணத்து மேலே கூட்டிட்டு போய்ட்டு மேலே போன உடனே என்னை டப்புன்னு தூக்கி மேலே இருந்து கீழே போட்டார் தண்ணிக்குள்ளாற நான் வந்துவிட்டு தண்ணியில் வந்துவிட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு நான் வந்துவிட்டு கையை காலை அசைச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துவிட்டு அவரும் மேலே இருந்து கீழே குதிச்சுட்டு இப்படி தான் வந்துவிட்டு என்னுடைய பயம் வந்துவிட்டு போக்கவே முடிஞ்சுச்சி ஏன்னா ஆரம்ப ஸ் ஸ் ஸ்ட்ரோக்ஸ் வந்துவிட்டு என்னென்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா கையை கிணத்துல நான் கற்றுக்கிட்டேன் அப்புடினால வந்துவிட்டு கையை வந்துவிட்டு தண்ணிக்கு அடியிலேயும் காலை வந்துவிட்டு தண்ணிக்கு மேலையும் போட்டு இந்த மாதிரி ஒரு முறையை தான் வந்துவிட்டு நான் வந்துவிட்டு கற்றுக்கிட்டேன் இதுவே நீங்கள் வந்துவிட்டு இதே முறையை வெச்சிட்டு நீங்கள் போய் நடல் நதியிலேயோ கடல்லேயோ வந்துவிட்டு அடிச்சிட முடியாது ஏன்னா அதிலலாம் வந்துவிட்டு காலை உள்ளே போட்டுட்டு கையை வந்துவிட்டு நீங்கள் வந்துவிட்டு தண்ணிக்கு மேலே போட்டு அசைச்சா தான் வந்துவிட்டு அங்கே நீந்துகிறதுக்கு வந்துவிட்டு ஏதுவாக இருக்கும் ஸோ இதுதான் வந்துவிட்டு நான் நீச்சல் கற்றுக்கொண்ட ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது நன்றி